ஆமாம் நான் எனக்கு ஒரு டைம் வந்து அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு பெரிய சிலையை உருவாக்கிறதுக்கு எப்போ அப்படீன்னா எங்கள் அப்பாக்கு வந்து ஒரு டைம் ஒரு வருடம் விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு அப்போ தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது அப்போ நான் காலேஜ் படிச்சிட்டுடிருந்தன் எல்லா டைமும் அப்பா கூட வேலை செய்வோம் தாத்தா பாட்டி கூட அம்மா கூட வேலை செய்வோம் ஆனால் அந்த டைம் வந்து அப்பாக்கு பதிலாக நான் தான் பண்ண வேண்டியை கட்டாயம் வந்துச்சு ஏன்னா அப்பாக்கு உடம்பு சரியில்லாத போது ஸோ அப்போ வந்து என் தலையில் தான் அந்த பொறுப்பு இருந்துது நான் தான் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா எப்போவும் வருடம் வருடம் அவங்க கொடுக்குற ஆர்டர் வந்து நம்ம வந்து நம்ம பண்ண முடியாது அப்படீன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் நம்ம பண்ணி தான் கொடுத்தாகணும் ஏன்னா அது தான் நம்பிக்கை அவங்க நம்ம மேலே வச்சுருக்கறது ஸோ அதுக்கு வேறே வழி இல்லாமல் நானே பண்ணனும் அப்படீங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்தேன் அந்த வருடம் எங்கள் அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியாதனால் ஸோ அப்போ ஒரு பெரிய விநாயகர் சிலை வந்து ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து மண்ணு வச்சுருந்தோம் மண்ணு இருந்துது அந்த மண்ணெல்லாம் முன்னாடியே நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ மண்ணு இருந்துது அதை நல்லா ஊற வச்சு நாங்கள் பிணஞ்சி அதை நாங்கள் நாங்கள் அதுக்கு தயார்படுத்திகிட்டோம் ஆனால் இப்போ சிலையும் எனக்கு செய்ய தெரியும் ஆனால் அந்த அளவுக்கு அப்பா அளவுக்கு முதல் டைம் முழு முழு இதுவாக நான் செய்யும் போது அப்பா அளவுக்கு செய்வேனா அப்டிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துது என்னால் முடியுமா இதை நம்மளாள பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஏன்னா இதுவரைக்கும் அப்பா கூட நான் கூட மாட வேலை செஞ்சுருக்கேன் எ எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன் பண்ணிருக்கேன் ஒரு ஒரு கை ஒட்ட வச்சுருக்கனா பண்ணிருக்கேன் அதில் ஷேப் பண்ணிருக்கேன் நகங்கள் கண்கள் இந்த இது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் பண்ணிருக்கேன் பெயிண்ட் அடிச்சுருக்கோம் சூழ வலையில் சுடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கோம் ஆனால் இது ஃபுல் ஃபுல்லாக நம்ம தான் டாப் டூ பாட்டம் நாம் தான் பண்ணனுங்கிற போது எனக்கு ஒரு கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ண நம் முடியுமா இது நம்மளால் முடிக்க முடியுமா ஏன்னா இதுக் ஒரு ஒரு கடவுள் சிலையை நம்ம உருவாக்கப்போகிறோம் அதுவும் இன்னொருத்தங்க அதை வச்சு வழிபட போகிறாங்க அப்படிங்கிற போது அதை நம்ம திருப்தி அது ஒரு ஒரு ஒரு ஒரு அபசகுனமாக கூட எதுவும் நடந்துகிற கூடாது அது ஃபுல்லாக நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற ஒரு இது பதட்டம் ஒரு ஒரு இது இருந்துது ஆனால் நான் நல்லா சாமி கும்பிட்டு விநாயகரை கும்பிட்டு தான் அதை ஆரம்பிச்சேன் நல்லபடியாக அது வந்து அது ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்வான ஒரு சைன் இருந்துது நம்மளாள முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் எப்படியோ அப்பாவோடய அப்பா வந்து கொஞ்சம் படுத்துகிட்டே அம்மா நல்லா ஹெல்ப் பண்ணிணாங்க கூட மாட அப்பா வந்து படுத்துகிட்டு வந்து நல்ல இது பண்ணார் டிப்ஸ் கொடுத்தாரு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த அனுபவம் அப்பா எனக்கு சின்ன வயசுலேருந்து அவர் கூட கிடச்ச அனுபவமும் அப்போ அவர் கொடுத்த டிப்ஸெல்லாம் வச்சு என்னால் அதை அதை முழுமையாக என்னால் பண்ண முடிஞ்சுது அது நல்லாவே பண்ணி முடிச்சிட்டேன் ஆனால் இங்கே என்ன நான் பெரிய ஒரு சவாலை நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா இந்த சிலையை வந்து நான் முழுமையாக வந்து ஒப்படைக்கும் அப்படின்னா அதை செஞ்சதுக்கப்புறம் காய வச்சு சுடணும் சூழ வலையில் சுடணும் சுட்டு எடுத்ததுக்கப்புறந்தான் நான் என்னால் பெய் வெள்ளை வெள்ளை சுண்ணாம்பு பூசி அதை காய வச்சு பெயிண்ட் அடித்து முழுமையாக கொடுக்க முடியும் ஆனால் என்ன ஆகிடுச்சு அப்படிங்கன்னா அந்த விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் இதை நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்குற சமயத்தில் ஒரே மழை பயங்கர மழை ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக மழை எங்களால் அதை சுடவே முடியல இதில் மழை நின்னால் கூட இப்போது வந்து அந்த அந்த சில காயணும் அந்த மண்ணு நல்லா காஞ்சால் தான் அதை சுட அதை சுட முடியும் அந்த சூழ வலையில் போட்டு பட் இது மண்ணு காயறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த அந்த ஒரு வாரம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை பார்த்தா அடுத்த வாரம் விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு என்ன பண்ணுறது இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணி அது நான் முதல் டைம் முழுசாக பண்ணுறேன் இப்படி ஆகிடுச்சே அப்படிங்கிறது ரொம்ப நான் வருத்தப்பட்டுட்டே இருந்தேன் அந்த சூரிய பகவானை நான் மனசார வேண்டிகிட்டு கடவுளே ஒரு ரெண்டு நாள் எங்களுக்கான வாய்ப்பை கொடு நாங்கள் இதை முழுசாக நாங்கள் வந்து பண்ணி ஒப்படைக்கணும் இல்லைனா பெயரு கெட்டு போயிடும் தயவு செஞ்சு இதுக்கான வாய்ப்பை கொடு அப்படின்னு சொல்லி நான் மனமார அந்த சூரிய பகவானை வேண்டிக்கிட்டேன் அதனால் வந்து கடைசி ஒரு ரெண்டு நாள் அந்த சூரியன் நல்லா அடிச்சாங்க மழைக்கு பின்னாடி கொஞ்சம் நிலங்களும் காஞ்சிது சூழ வைக்கிற இடத்தில் சிலைகளையும் நாங்கள் கா காய வச்சுக்க முடிஞ்சிது ஸோ ஒரு அளவுக்கு ரெண்டு நாளில் நல்லா காஞ்சிட்டதுனால் அப்புறம் சூழ வலியில் முல்லெல்லாம் முன்னே முன்னாடியே தயாரில் தயார் நிலையில் இருந்ததுனால் அதெல்லாம் எப்படியோ ஈரமாகாமல் நாங்கள் காப்பாற்றிட்டோம் நிலங்கள் தான் கொஞ்சம் நில ஈரப்பதமாக இருந்துது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை எப்படியோ கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப நான் வந்து சோர்ந்து போயிட்டேன் நம்மளால் முடியாதோ ஈரமாக இது இப்போ எப்படி இருக்குது மழை பெஞ்சுட்டே இருக்கு எப்படி நம்மளால் இதை வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்க முடியும் நம்ம ஆர்டர் கொடுத்தவுங்க கிட்ட இதை எப்படி சிலையை கொடுக்க முடியுங்கிற ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் கடவுளாக பார்த்து ஒரு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி ஒரு நல்ல வெயில் ஒரு ரெண்டு நாள் கொடுத்து அதுக்கப்புறோம் நான் அதை சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா மறுபடி காய வச்சு பெயிண்ட் அடித்து அது ஒரு முழுமையான ஒரு சிலையாக அவங்ககிட்ட ஒப்படைக்கும் போது எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு நம் நம்ம ஒன்று செஞ்சு அதுவும் நம்ம முழுசாக பண்ணி ஒருத்தங்ககிட்ட கொடுக்கும் போது அது ஒரு ஒரு தனி ஃபீல் அத ஒரு நம்ம அது வேறே எதுவும் அடிச்சுக்க முடியாது ஸோ அது ரொம்ப நல்லாருந்துச்சு இது ஃபஸ்ட் டைம் நான் ஃபுல்லா பண்ணுறேன் பட் அதுக்குள்ளேயே நான் இவ்வளோ சவால்களையும் சமாளித்தேன் ஸோ எனக்கு அது ஒரு திருப்தியாக இருந்துது ஒரு மனசார ஒரு திருப்தியாக இருந்துது அத முழுசாக முடிக்கும் போது அவ்வளோ கஷ்டத்துக்கப்புறம் நம்ம முடிச்சிருக்கோமேன்னு ஆமாம்